சார் நான்தான் சார் ஆ சார் இது மாதிரி கடைக்கு வர கஸ்டமர்லாம் கம்மியான கிராமில் பெரிய ஒட்டியானம் மோதரம் இது மாதிரி கேட்குறாங்க இது மாதிரி ஜுவெல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும் இல்லை செய்கிறதயும் கொஞ்சம் நல்லா செய்யச் சொல்லணும் ஆ அவங்க நிறையா பேர் அதுதான் கேட்கறாங்க அவங்களுக்கு ரேட்டு கம்மியாக ஹை க்வாலிட்டி ஹைட்டு கொஞ்சம் பெருசாக அந்த கோல்டுன்னு வர்றாங்க கோல்டுன்னு சொன்னால் பார்க்குறாங்க ஆனால் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கம்மியான ரேட்டில்

ஓரளவு இதாகிருச்சு சேல்ஸ் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது இன்னும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும் உங்கள்கிட்ட அமௌண்ட் ஆமாம் ஆமாம் ஆமாம் ரேட்டு கம்மியாக பெருசாக கேட்குறாங்க ஆ ஆமாம் சரி கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் கூட வர்றேன் என்னென்ன பார்க்கணுமோ பார்த்து எடுத்துட்டு வந்தர் ரேட் தான் நம்மளுக்கு எடுக்கும் போது ரேட்டு கம்மியாக தானே வரும் இது மாதிரி சின்ன கோல்டு பெருசாக எடுத்தோம்ன்னா ஓகே ஓகேண்ணா அது நம்ம நம்ம ஒர்க்கெல்லாம் குறையே சொல்ல முடியாது அருமையாக இருக்குது சார் அவங்க கேட்டதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோ தான் ஓகே ஓகே சார் சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா சார் ஆ சாப்பிட்டேண்ணே இப்போ தான் சார் ஷாப்பை மூடப்போகிறேன் மூடிட்டு எல்லாம் கிளம்பிருவோம் சார் இந்தா மூடிடுறேன் சார் இப்போ மூடிடுவேன் சார் ஆ சரி சார் சே ஆமாம் சார் டைமும் ஆச்சு சரி சார் நான் மூடிட்டு கிளம்புறேன் பை சார்